ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் பிரகாஷ் காய்கறி மண்டி ஆ சொல்லுங்கள் வணக்கம் ம் நல்லதுங்க என்னங்க வேணும் சரிங்க அண்ணா நம்ம காய்கறி தக்காளி இருக்குது கத்தரிக்கா வெண்டக்காய் கேரட்ருக்கு உருளக்கிழங்கு இருக்குது முருங்கக்காய் பீட்ரூட் இருக்குங்கணா நம்மள்ட்ட எல்லா வகையான காய்கறிகளும் இருக்குங்கணா உங்களுக்கு எவ்வளோ வேணும் மு ஆ கிலோ இருபது ரூபா போதுண்ணா நீங்கள் நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு அறுபத்தஞ்சி ரூபாயிக்கு கொடுக்கலாங்ணா எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கௌண்ட் பண்ணியே கொடுக்கறேன் எல்லா காய்கறியிலையுமே

அண்ணா நமக்கு வர நமக்கு வர கடைக்கு வர அதே விலையில் இருந்து தாண்ணா போட்டிருக்கு நம்ம லாபம் எதுவும் இல்லாமல் அதே விலைக்கு தாண்ணா கொடுக்கறோம் நம்ப ம்

அண்ணா நம் அண்ணா பூ வந்து முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்கணா நா உங்களுக்கு முப்பத்தி நால் ரூபாய்க்கி பண்ணி கொடுக்கறேங்ணா ஆ சரிங்ணா நல்லதாகவே கொடுத்துருலாண்ணா கவலைப்படாதீங்க நம்ம எல்லா பக்கத்தில் இருக்க எல்லா கல்யாணமும் நம்மள்ட்ட தான் ஆர்டரு வரும் அதனால நம்பி வாங்கலாம்

இல்லை இல்லண்ணா நம்மக்கிட்டலாம் அப்படி வராதுண்ணா நீங்கள் தைரியமாக வாங்கலாண்ணா நம்பி வாங்கலாம் ம் சரிண்ணா உங்களுக்கு வேற என்ன கத்திரிக்காய் எண்பத்தி நாலு ரூபா எண்பத்தஞ்சி ரூபா வருதுங்கணா உங்களுக்கு நம்ப எண்பது ரூபா பண்ணிக்கிலாண்ணா அண்ணா இது கல்யா புரியுதுண்ணா இது மழை காலம் இல்லைண்ணா இது வந்து மழை இப்போ சரியா பேய்யல எல்லாமே காய்கறி விளச்சல் எல்லாமே கம்மி ஆயிடுச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆ புரியுதுண்ணா அண்ணா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் எல்லாத்திலையும் கம்மி பண்ணி கொடுக்கறேண்ணா உங்களுக்கு விலைய சொல்லிட்டு அதிலேருந்து நம்ம விலை கம்மி பண்ணிக்கிலாண்ணா ஆ புரியுதுண்ணா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா அதனால தான் நம்மள்ட்ட தென் கீரை எல்லாமே கீரையும் நம்மள்ட்ட இருக்குதுங்க ஒரு சிலது இல்லாதது இருந்தீங்கனா உங்களுக்கு அலைச்சல் இல்லைன்னா நானே மற்ற கடையில் போய் நல்லதாக வாங்கி கொடுத்துருவோங்ணா நம்மள்ட்ட இவ்வளோ கொடுக்கறதுனால உங்களுக்கு அது நானே போய் எல்லா கடை எந்த கடை நல்லதாக இருக்கோ அது நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா கீரையும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை இல்லைண்ணா அண்ணா அந்தளவுக்கு நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கோ நல்லாவே இருக்குதுண்ணா ஒன்றும் பயப்பட தேவயில்லண்ணா ஆம் அண்ணா வெங்காயம் நாற்பது ரூபா வருதுண்ணா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஐம்பத்து ரூபா வருதுண்ணா சின்னதிலே இல்லை இல்லைண்ணா வில வித்தியாசம் இருக்குதுண்ணா இந்த டைம் பெரிய வெங்காயம் விளச்சல் கொஞ்சம் கம்மி தான் இல்லை ரெண்டுமே ஒன்று தாண்ணா ஆமாண்ணா ஆ எல்லாமே எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாண்ணா எல்லாம் ஒன்றே போட்டுக்கலாண்ணா நம்ம மீடியம் சைஸே கூட தரலாண்ணா பெரிய சைஸை விட மீடியம் சைஸே கொடுத்துரலாம் ம் சரிங்க ம் கண்டிப்பாக வாங்க வாங்கண்ணா லிஸ்ட் இருந்தால் எடுத்துட்டு வந்துடுங்க பார்த்துக்கலாண்ணா ம் ஆ ம் ம் ம்